அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினைஞ்சி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு